இப்போ திடீர்ன்னு யாராச்சும் வீட்டுக்கு விருந்தாளி விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்க நல்ல முறையில் கவனித்து அனுப்புவாங்க இப்போ எப்படின்னா இப்போ எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பாலாம் திடீர்ன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்கன்னா அவங்கள வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு அப்புறம் தண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்க என்னா விஷயமா வந்தோம் அப்படிங்கறத சொல்வாங்க அதை கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சமைத்து சாப்பாடு கொடுத்துட்டு சமைத்து அவங்களுக்கு கிட்டேருந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டு கொடுத்துட்டு கேட்டு கேட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்பி போய்டுவாங்க ரொம்ப பிடிச்சது யாருன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு சமைத்து கொடுக்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா வந்து மீன்கொழம்பு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆரம்பத்தில் மட்டன் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒத்துக்காது அது இப்போ ஒத்துக்காதுங்கறதுனால இப்போ சாப்புடுறது கிடையாது மீன் மட்டும் இப்போ வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால எங்கள் அப்பாவுக்கு சமைத்து கொடுக்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு சமைக்கிறதுன்னா ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து சமைப்பேன் அவங்க எப்படி சமைத்தா நல்லா சாப்பிடுவாங்க இந்தமாதிரி அப்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சமைத்து எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பேன் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைத்து மற்றவங்க மற்றவங்கள சாப்பிட வச்சு நல்லாயிருக்கா நல்லாயில்லையா அப்படின்னு கமெண்ட் கேட்பேன் கமெண்ட் கேட்டு நல்லதோ கெட்டதோ நல்லாயிருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எங்கள் அப்பா நான் என்ன சமைத்தாலும் நல்லாயிருக்கு நல்லாயில்லன்னு சொல்லிடுவாங்க நல்லாயில்லன்னா அதை இன்னும் கொஞ்சம் மாற்றிப்பேன் நல்லா நல்லா சுத்தமாக நல்லா இல்லைன்னா லைட்டாக கோபம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அப்பாதானே சொல்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் எங்கள் அப்பாவுக்கு சமைத்து கொடுக்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மீன் அதனால அதை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சமைப்பேன் அதை அவங்களுக்கு சமைத்து சமைத்து கொடுப்பேன் அப்பாவுக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சத எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைத்து சாப்பாடு கொடுப்பேன் விருந்தாளி விருந்தாளியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க அவங்கள ஒழுங்கா நல்ல நல்ல முறையில் கவனித்து நல்ல முறையில் கவனித்து அனுப்புவாங்க நல்ல முறையில் கவனித்து அனுப்புவேன் இப்போ தம்பி தம்பிங்களுக்கு தம்பிங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையும் அதையும் பார்த்து பார்த்து சமைப்பேன் என் தம்பிக்கும் மட்டன் ரொம்ப பிடிக்கும் மட்டன் இல்லை நான்வெஜ்ஜுனாலே அவன் நல்லா சாப்பிடுவான் அதனால அவன் அவனுங்களுக்கு ரெண்டு தம்பிங்களுக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து சமைத்து அவங்களுக்கு அவங்களு அவங்ககிட்ட உட்காந்து அவங்களுக்கு அழகாக பரிமாறி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதல்லாம் கேட்டு அவங்களுக்கு கிட்டருந்து சாப்பாடு எடுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து நல்லா கவனி நல்லா கவனித்துப்பேன் இப்போ மற்ற யாராச்சும் வந்தாங்கன்னா அவுங்க அவங்களையும் மனசு கோணாதபடி நடந்துப்பேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்து அவங்க மனசு கஷ்ட படாத படக்கூடாதமாதிரி நடந்துக்கிட்டு நடந்துப்பேன் நான் அக்கா மாமா எல்லோரும் வந்தாங்கன்னா அக்காவுக்கு என்ன பிடிக்கும் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் மாமா என்ன நல்லா சாப்பிடுவாரு மேக்ஸிமம் அக்கா அக்கா இது பண்ணா மாமாவை தான் ரொம்ப கவனிப்போம் மாமாவை தான் ரொம்ப கவனிப்போம் மாமாவுக்கு என்ன பிடிக்கும் மாமா என்ன விரும்பி சாப்பிடுவாரு அப்டின்னுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைத்து கொடுப்போம் அவுங்க அவங்ககிட்டே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க கிட்டே உட்காந்து பரிமாறி எல்லாமேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவோம்